ஆ சார் எனக்கு வந்துவிட்டு ரியல்மீ மொபைல் அந்த மாடல் பார்க்கணும் சார் அதில் புதுசாக எதுவும் வந்துருக்கா சார் அப்டேட்ஸ் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் நான் வந்து சாம்சங்கில் யூஸ் பண்ணேன் சாம்சங் ஃபைவ் ஜி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆமாம் மேம் ஸோ இப்போ வந்து எனக்கு புதுசாக இப்போ உள்ள அப்டேட் படி எனக்கு மொபைல் வாங்கணுன்னு ஆசை அதனால் எனக்கு இந்த மொபைல் நான் வாங்கணும்னு இருக்கிறேன் சார் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் சூப்பர் மேம் மேம் இது வந்து நான் இஎம்ஐயில ஓகே மேம் இஎம்ஐ நான் பே பண்ணி இதை வந்து நான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குமா மேம் எனக்கு வந்துவிட்டு ஒரு எ எயிட்டி தௌசண்ட்க்குள்ளே அந்தமாதிரி ரேஞ்சில் எனக்கு பார்த்தா ஓகே தான் மேம் ஓகே மேம் சூப்பர் மேம் மேம் எத்தனை மந்த் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் இது ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஷோரூம் எங்கே இருக்கு அட்ரெஸ் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஆமாம் மேம் சூப்பர் சூப்பர் சூப்பர் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே அப்போ ஓகே ஓகே மேம் மேம் நான் இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மொபைலில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு கேமரா குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் மற்ற அது பழைய ஃபோனை விடலாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணுன்னு எதிர்பார்க்குறேன் யெஸ் மேம் யெஸ் மேம் நிறைய ஸ்டோரேஜ் வேணும் எனக்கு யெஸ் கண்டிப்பாக மேம் ஓகே மேம் மேம் இதுக்கு வாரண்ட்டி கார்ட் வாரண்ட்டி கார்ட் கேரண்ட்டி எதுவும் உண்டா ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ரியல்ஸு யெஸ் மேம் அது இல்லை நான் ட்வெல் சியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நான் இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஒரு எமர்ஜென்சி வேலையாக கிளம்புறேன் நான் நாளைக்கு வந்து உங்களை பார்த்துக்கலாமா உங்களோட விசிட்டிங் கார்ட் மட்டும் ஏன்கிட்ட தந்துவிட்டு போங்க மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ